என்னுடைய மறக்க முடியாத பைக்கிங் அனுபவம் என்பது ஏற்காடு சுற்றுலாத் தலம் சென்றது மிக நல்ல உயரமான மலைப் பிரதேசம் சுற்றுலாத் தலம் செல்லும் போது உண்மையிலேயே அந்தச் சாலையில் செல்லும் போது இரண்டு பக்கமும் இயற்கையான உயர உயரமான மரங்கள் என்னை மிகவும் ஈர்த்தது நல்ல பாதை வளைவுகளில் எப்படி வண்டியை இயக்க வேண்டும் என்பதை அங்குக் கற்றுக்கொண்டேன் அதைச் சமாளிக்கக் கூடிய சூழ்நிலை எப்படி கையாள்வது என்பதையும் நான் அறிந்துக் கொண்டேன் எனக்கு இதுவரையில் பைக்கிங் ஓட்டுவதிலும் சிறந்த ஒரு என் மனதிற்கு இதமானது ஏற்காடு மலைப் பாதையில் செல்வது